குழந்தைகள் டிராயிங் வரைகிறதுக்கான சரியான வயது என்னென்னு பாத்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்போது அப்படின்றதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இதில் நாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பொருத்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து நாம் டிராயிங் அப்டியே வரைய வரைஞ்சு வரைய தான் நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்ததும் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும் அதனால பார்த்திங்கனா அதுக்கு வயசுன்றதெல்லாம் ஒரு ஆறு ஏழுதான் வயசு அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு ஏழில் தான் வந்து அந்த ஒரு மனப்பக்குவம் ஒரு பொறுமை அதெல்லாம் வரும் அதனால அந்த இதுலேருந்துதான் ஸ்டார்ட்டாவும் அதனால் அதுக்கு வந்து இப்போ வயசுலாம் ஒன்றும் பிரச்சனயில்ல நம்ம எவ்வளோ வயசான வரைக்கும் நம்ம வேணுனா வரையலாம் அதுக்கு கீழே இந்த இப்போ இந்த வயிசுலேருந்துதான் வரையணும் அப்படின்றதுலாம் ஒன்னுமில்ல இந்த வயசு வரைக்கும் தான் வரைய முடியும் அப்படின்றதுலாம் ஒன்னுமில்ல அதனால் எப்போ என்ன வேணுனா வரையலாம் எப்போ என்ன இது வேணுனாலும் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா நம்ம பேப்பர் அந்த மாதிரில வரைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து டிராயிங் நல்லா வரும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து சுவுத்துல அந்தமாதிரிலாம் வரைஞ்சாலாம் வரையாது ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் அந்தமாதிரிதான் பஸ்ட்டு வந்து சின்ன இதுலேருந்துதான் போவாங்க எடுத்தவொடனே பெரிய இது செவுர் இந்த இது இதுமாதிரிலாம் போக மாட்டாங்க அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் அந்த மாதிரி டிராயிங் ஷீட் அந்த மாதிரிலேருந்து தான் அது ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போவாங்க எப்போதுமே எடுத்தவொடனே யாருக்கும் வந்து டிராயிங் வந்து உடனேலா வராது அதனால் பொறுமையாகதான் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு பக்குவமாக அதெல்லாம் வந்தால் தான் டிராயிங் வரும் அதனால் யாரும் கைவிடக்கூடாது நமக்கு வரல நமக்கு இது வராது அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக டிரை பண்ணணும் நமக்கு வராமயெல்லாம் போயிடாது பொறுமையாக பண்ண பண்ணதான் நமக்கு எல்லாம் வரும் டிராயிங் மட்டுமில்ல அதனால யாரும் கைவிட்டுறாதீங்க வரலன்ட்டு டிரை பண்ணா எல்லோராலும் முடியும் வரும்